காய்கறி கடைங்களா எங்கள் வீட்டில் ஆ எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்குது அதுக்காக காய் வந்து கொஞ்சம் அதிகப்படியா ஒரு இரபது கிலோ முப்பது கிலோ பக்கமா காய் தேவைப்படுது எல்லா வகையான காயும் வச்சிருக்கீங்களா இல்லை எங்களுக்கு நாளைக்கு தேவைப்படுது என்னென்ன காய் வச்சிருக்கீங்க ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்களா

நாளைக்கு தான் எங்களுக்கு தேவைப்படுது ஆ விலைலாம் ஆ விலைலாம் காய்கறி விலைலாம் எப்படி எப்படி இருக்குது எவ்வளோ விலைல வச்சிருக்கீங்க நீங்கள் ம் வெங்காயம்

ம் மொத்தமாக குள்ள நீங்கள் தள்ளுபடி பண்ணி கம்மி ரேட்டுக்குத்தரணும் ஆ ஓகேங்க சரிங்க